ஹலோ ஜாலியா ரெஸ்டாரண்ட்டா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி காடை வறுவல் காடை சுக்கா மட்டன் சுக்கா மட்டன் கிரேவி பரோட்டா பிரியாணி இது ஆர்டர் பண்ணேன் இது கேன்சல் பண்ணவும் ஃபங்ஷன் தள்ளி வச்சாச்சு அதனால் கேன்சல் பண்ணுறேன்